நான் வேலை பார்க்கும் போது எனக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் வருவார் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ரிக்ட்டான ஆளுனு வச்சுக்கோங்களேன் அவர் வந்துட்டு என்னை கொறை சொல்லிக்கிட்டே இருந்தார் நீ இது பண்ணுறது சரி இல்லை நீ அது பண்ணுறது சரி இல்லை அப்படி அப்படின்ட்டு ஆனால் வந்து அவ அவர் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ ரிட்டையர் ஆக போறார் இன்னும் ஆறு மாதம் வேலையில் இருப்பார் அப்படின்றது தான் அவர் வந்துட்டு அவ்வளோ சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் இந்த இது இந்த தப்பு பண்ணியிருக்க அந்த தப்பு பண்ணியிருக்க அதில் பெருசாக தப்பே இருக்காது இருந்தாலும் அது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனாலேயே அவருக்கிட்ட சர்வைவ் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் அவருகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் வந்து இது பண்ணுவோம் அந்த ஆறு மாத காலமுமே உண்மையை சொல்லணும்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவர் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து சமிட் பண்ண வேண்டியது என் டீமில் அப்போது வந்து அது வந்து எனக்கு கொடுத்த வேலையை வந்து நான் சரியாக டைமுக்கு முடிக்க முடியாமல் போயிடுச்சு அதை உண்மையை சொல்லணுன்னால் இன்னும் ஒரு நாலு நாள் டைம் இருக்குது ஆனால் வந்து அவர் வந்து இப்போவே சமிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப முன்னாடியே கேட்டார் அப்போது வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணிநேரம் எக்ஸ்ட்டா தேவைப்படும் அப்படின்னதுக்கு நான் அவ்வளோ நான் வந்து அவர்க்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு நான் சந்தித்த ஒரு முக்கியமான எடம் எனக்கு அது அப்படின்னு சொல்லி நான் நினக்கிறேன்